ஹலோ ஆ குட் மார்னிங்மா இன்றைக்கு நீங்கள் ஏன் ஃபஸ்ட்டு சிஏ பேப்பர் மார்க் பார்க்க வரலை உங்கள் பையன் நல்லா படிக்கிறானா அப்படின்னு பார்த்திங்களா நீங்கள் அவன் மார்க்குலாம் கம்மியாக தான் மார்க்குலாம் கம்மியாக தான் எடுத்திருக்கான் ஒன்றுமே படிக்கவே இல்லை ஏதாவது டியூசன் ஏதாவது அனுப்பப் பாருங்கள் ம் ஸ்போர்ட்ஸுலேயும் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆமாம் சேட்டை தான் பண்ணுவான் லாஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துட்டு ஸ்போட்ஸ் ஸ்போட்ஸ்லெல்லாம் கொஞ்சம் சேர்த்து விடுங்கள் அவனை பேரண்ட்ஸ் மீட்டிங்குக்கு இனிமேல் கண்டிப்பாக நீங்கள் வரணும் ஆ கண்டிப்பாக வரச்சொல்லுங்கள் இப்படி பேரண்ட்ஸ் மீட்டிங் வராமல் இருந்தால் அவன் என்ன படிக்கான் எப்படி இருக்கான் அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும் ஆ அவன் வீட்டுலேயும் கொஞ்சம் படிக்க வையுங்கள் நீங்கள் அவங்கிட்டே உட்காந்து ஆ ஏன் நீங்கள் படிக்க வைக்க வேண்டியது தானே சரி சரி அடுத்தவாட்டி பேரண்ட்ஸ் மீட்டிங்குக்கு மறக்காமல் வந்துடுங்க என்ன அப்படின்னா அவனோட மார்க்கு உங்களுக்கும் தெரியும் உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லோருக்கும் தெரியும் ஆ சரி வேற அவனை ஹிந்தி கிளாஸுக்கலாம் அனுப்பிவிடுங்க ஹிந்தி க்ளாஸு இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுலாம் அனுப்பிவிடுங்க அதெல்லாம் ஸ்கூல்லேயுமே இருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா க்ளாஸ் பண்ணி நடத்து அனுப்பினாலும் நல்லது தான் ஆ சரி பேரண்ட்ஸ் மீட்டிங் நீங்கள் நாங்கள் எப்போது வெச்சாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும் ஆ சரி தேங்க்யூங்க